இப்போ வந்து வாழ்க்கைங்கிறது விளையாட்டு ரொம்ப முக்கியமானது ஏன்னா வந்து அவங்க விளையாண்ட கேம்ஸ் எல்லாம் விளையாடும் போது இந்தமாதிரி கேம்ஸ் வந்து கிரிக்கெட் கபடி கொக்கோ இதெல்லாம் விளையாடும்போது அவங்களுக்கு வந்து அதிக பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் அதனால வந்து அது ரொம்ப முக்கியமாக சொல்லிவிட்டு அவங்க வந்து கேம் வந்து விளையாடுவாங்க அதிகமான ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ்க்கலாம் உடல் பயிற்சியாகவும் இது இருக்குங்கிறாங்க இந்தியாவில் வந்து அரசாங்கம் வந்து இதை வந்து அதிகமாக ஊக்குவிக்கிறது கிடையாது ஆனால் இது ரொம்ப ஊக்குவிக்கணும்ங்கிறது மக்களோட கோரிக்கையாக வந்து இருக்கு அதிகமாக ஸ்போர்ட்ஸ் தெரிஞ்சவங்க நல்ல விளையாட தெரிஞ்சவங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுத்து கொண்டு போகணும் ஃபிரி கோச்சிங் நல்ல பிளேயர்ஸ் இவங்களாம் செலக்ட் பண்ணி அரசாங்கம் வந்து இவங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்ஸ்லாம் வந்து கொடுக்குணும் அதனால வந்து அவங்க வந்து ரொம்ப இதை வந்து எடுத்துட்டு போய் விளையாடுவாங்க